ஹலோ சார் சார் போட்டோகிராஃபர் தானே நீங்கள் நான் வந்துட்டு மயிலாடுதுறையிலருந்து பேசுகிறேன் சார் எனக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் குடிப்போகிற ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு போட்டோ எடுக்கனும் சார் வீடியோ போட்டோ ரெண்டுமே தான் சார் நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வரனும் சார் எங்கள் வீட்டுக்கு அடுத்த வாரம் பதினஞ்சாந்தேதி சார் ஆமாம் சார் எவ்வளோ சார் அமௌன்ட்லாம் வாங்குறீங்க ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் நீங்கள் உடனே எனக்கு ஆல்பம் எடுத்து கொடுத்துருங்க கையோட ஆமாம் சார் ஓகே சார் நீங்கள் எத்தனை பேர் சார் வருவீங்க

ஓகே சார் ஓகே சார் கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் கம்மி பண்ணிக்கீங்க சார் அப்படியா சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் நல்லா பண்ணிகொடுங்க சார் சரிங்க சார் அடுத்தடுத்து நிறையா நிகழ்ச்சிலாம் இருக்கு சார் அதுக்காக நீ இதுவே நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிகொடுத்தீங்கனா எல்லாத்துக்கும் ஏ ஃபிரெண்டு தான் உங்களை ரெஃபர் பண்ணார் அதனால் எல்லாத்துக்கும் உங்களயே கூப்டுவேன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நான் உங்களுக்கு அட்ரஸ் மட்டும் உங்களுக்கு நான் வாட்ஸ்ஆப்பில் ஷேர் பண்றேன் ஓகே சார் தேங்க் யூ சார் கால் பண்ணிவிட்டு வாங்க வரும்போது ஓகே சார் வைக்கிறேன் சார் தேங்க் யூ சார்